ஹலோ மேடம் நாங்கள் கார் வந்து ஊட்டிக்கு போவதற்காக புக் செய்திருந்தோம் இன்னும் எங்களுக்கு கார் இன்னும் வந் வர்ல எங்கள் இடத்துக்கு வரல நான் வந்து ட்ரைவர் நம்பருக்கு கூப்பிட்டோம் ட்ரைவர் வந்து நம்பர் எடுக்கல அது என்னென்னு தெரியல அதனால உங்களுக்கு வந்து நாங்கள் கூப்பிட்ருக்கோம் ட்ரைவர் ஏன் எடுக்கல என்பது எங்களுக்கு தெரியவில்லை அதனால விரைவில் வந்து எங்களுக்கு கார் அனுப்பி வைப்பதற்கு நீங்கள் ட்ரைவரை தொடர்புக் கொண்டு எங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன என்பதை சொல்லுங்கள் நாங்கள் எல்லாருமே ஊட்டிக்கு செல்வதற்காக நாங்கள் வந்து எல்லாம் கிளம்பி ரெடியாக காத்துக்கொண்டு இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு கார் வந்து சேரவில்லை ட்ரைவரையும் நாங்கள் அலைத்ததற்கு வ எடுக்கல ஃபோன் வந்து எடுக்கல அதனால நீங்கள் வந்து இதை வந்து என்ன என்பதை விசாரித்து எங்களுக்கு காரை வந்து வேறு ட்ரைவரையோ இல்லது வேறு காரையோ அனுப்பி வைக்கவும் எங்களுக்கு வந்து ஊட்டிக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக காத்துக்கொண்டி இருக்கிறோம் அதனால் விரைவில் எங்களுக்கு வந்து கார் அனுப்பி வச்சி எங்களுடைய சுற்றுலாவிற்கு நல்ல விதமாக நடத்தி வைக்க நீங்கள் வந்து வாகனம் செய்ய வேண்டும் உடனடியாக எங்களுக்கு வேற காரையோ இல்லது அந்த ட்ரைவரிடம் தொடர்புக்கு கொண்டோ அந்த காரை எங்களுக்கு விரைவில் அனுப்பி வைக்கவும் ஏன் என்று ட்ரைவர் வந்து நாங்கள் ஃபோன் செய்தோம் எடுக்கல அதான் என்ன பிரச்சனை அவருக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை வேற எதுவும் காரணமாக என்பதை நீங்கள் வந்து தெரிந்துக் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் எங்களுக்கு காரினை அனுப்பி வைக்க ஏற்பாட்டினை செய்ய வேண்டும் என்று கேட்குறேன் ஏனென்றால் குழந்தைகள்லேருந்து எல்லோருமே ரெடி ஆகி காத்துக்கொண்டு இருக்கிறோம் இன்னும் கார் வரவில்ல அதனால வரவில்லை எங்களுக்கு நாங்கள் வேற வண்டியோ அல்லது அந்த வண்டியையோ ட்ரைவரிடம் தொடர்புக் கொண்டு என்ன பிரச்சனை என்ற சேதி தெரிந்துக்கொண்டு எங்களுக்கு சரிசெய்து அனுப்பி வைக்கவும்